அடிக்கின்ற வெயிலில் எல்லோருக்கும் பானங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ ஆனால் குளிர்பானம் குடிச்சே ஆவோம் எங்கள் வீட்டில் பொருத்த வரைக்கும் நான் தான் எல்லோருக்கும் குளிர்பானலாம் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வெச்சு தான் செஞ்சு கொடுப்பேன் முக்கியமாக அதிகமாக போடுறது என்னென்னா லெமன் ஜூஸு லெமனை அப்படி கட் பண்ணி சால்ட்டு போட்டு கொஞ்சோண்டு ஷுகர் போட்டு தண்ணி போட்டு அதில் அப்டி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுல் வெச்சு எடுத்து கொடுத்தா அதுவே ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் அதிகமாக பண்ணுறது ஆரஞ்சி ஜூஸு ஆரஞ்ச் ஜூஸு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸும் அதே மாதிரி தான் கட் பண்ணி ஆரஞ்சை கட் பண்ணி அந்த நீடர் இருக்குல்ல அதில் போட்டு ஷுகரு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொடுத்துருவேன் அப்புறோம் அதிகமாக பண்ணுறது என்ன இந்த ஜூஸ் போடுவேன் ஆரஞ்ச் ஜூஸு லெமன் ஜூஸு மேங்கோ ஜூஸ் போடுவேன் கிரேப் ஜூஸ் போடுவேன் மேங்கோ ஜூஸும் இதே புரொசீஜர் தான் கட் பண்ணி ஆனால் அந்த கிரீம்லாம் இருக்குல்ல கிரீமி டெக்ச்சரெல்லாம் தனியாக எடுத்துடுவேன் கொஞ்சோண்டு பால் போட்டு சக்கரை போட்டு அப்படியே கொடுத்துருவேன் கிரேப் ஜூஸு என் குழந்தைங்களுக்கு ரொம்ப புடு ரொம்ப புடுச்சது கிரேப் ஜூஸு கிரேப் ஜூஸ் அப்படியே மிக்ஸியில் போட்டு அந்த விதை இருக்கோ இல்லையோ எடுக்கிறமோ இல்லையோ கொஞ்சம் பால் போட்டு அப்படியே சக்கரை போட்டு அடித்து கொடுத்துருவேன்